தற்காப்புக்கலையில் வந்து மற்றவங்களுக்கு கற்றுத்தர்றதுல தான் மிகப்பெரிய அலாதி பிரியம் ஏன்னால் அவங்களு சு கற்றுத்தரும் பொழுது நம்மளோடய உடலையும் நம்ம பேணிக்காக்கலாம் அவங்களுக்கு சொல்லித்தர்றது மூலிமா நம்மளோடய உடலையும் நம்ம பா பார்த்துக்கலாம் பயிற்சி அளிப்பதும் ஒரு இன்பமான விஷயம் நம்மள்கிட்ட பயிற்சி பெற்றவர்கள் வந்து விளையாட்டுத்துறையில் முன்னேறி வருவது எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும்